நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம் முக்கியமாக வந்து நம் தீபாவளி பொங்கல் மாட்டுப் பொங்கல் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் கொண்டாடுறோம் நாங்கள் தீபாவளி பார்த்திங்கன்னா காலையில் குளித்துட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறந்தான் பட்டாசு வெடிக்கிறதுக்கே ஆரம்பிப்போம் அதே மாதிரிதான் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையுமே காலையில் குளித்துட்டு சாமி கும்பிட்டு சரஸ்வதி பூஜைனால் ஃபோட்டோவெல்லாம் வச்சு வீடு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறந்தான் சா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தான் சாப்பிடுவோம் ஆயுத பூஜையும் அதே மாதிரிதான் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அதாவது நம்ம தொழில் எதாக இருந்தாலும் சரி அதுகள சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திருநீரு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தா நம்ம கொண்டாடுவோம் மா மாட்டுப் பொங்கலும் அதே மாதிரிதான் மாடெல்லாம் இருந்திச்சின்னா மாடெல்லாம் சுத்தம் பண்ணி குளித்துட்டு குளிப்பாட்டி அப்புறம் வந்து அதுக்கு வந்து பெயிண்ட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது அதலாம் அடித்துட்டு சா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் எல்லாம் சா சாப்பிட்றது